சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் சொல்லுங்கள் அவங்க மேம் தான் பேசுறே சொல்லுங்கள் எப்போலேந்து சார் ஃபீவராக இருக்கு நேற்று ஈவினிங் சொல்லுறீங்க ஹாஸ்பிடல் போனீங்களா

ஓகே டெம்பரேச்சர் செக் பண்ணீங்களா எவ்வளோ இருக்குன்னு சரி ஓகே சார் பார்த்துங்க நீங்கள் ஓகே சார் இப்போ நாளைக்கு அம்ச்சிவிட்டுருவீங்கல சரி ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நீங்கள் பாருங்கள் அதுக்குள்ளே கொஞ்ச டேப்ளெட்ஸ்லாம் கரெக்ட்டாக கொடுங்க அதுலையே நார்மல் ஆயிடு ஏன்னா அடுத்து நெக்ஸ்ட் வீக்கில் எக்ஸாம்ஸ்லாம் வேறு வருதுல்ல அதனால் கொஞ்ச பார்த்து சீக்கரம் அம்ச்சிவிடுங்க ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் நன்றி